நான் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் ஆட்ரு பண்ணிணேன் அதுதான் என்னோடய பெஸ்ட் ப்ராடக்ட்னு நான் சொல்வேன் அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து எங்கேருந்து ஆட்ரு பண்ணிணன்னா அமேஸான் ஒரு இது இப்போ இதில் இந்த ஆட்ரு பண்ணிணேன் அந்த ப்ராடக்ட் என்னன்னால் ஒயர்லஸ் ஹெட்ஃபோனு அந்த ஒயர்லஸ் ஹெட்ஃபோன் வந்துட்டு இன்று வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் அதை நான் வாங்கி ஒரு ஐந்து அஞ்சு வருஷோம் ஆகுது வே அதை வந்து அதோட ஒர்ஜினல் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நான் வந்து அந்த அமேஸான் ஆஃபர்ஸ் சைட்டில் வந்துட்டு ஆயிர்ரூபாக்கு வாங்கினேன் அந்த ஆயிர்ரூவாய்க்கு ஒர்த்தானு கேட்டிங்கன்னால் அது வந்து ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டு இன்று வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் அதில் இது வரைக்கும் எந்த பிரச்சினையும் வரவே இல்லை அதை வந்து போட் கம்பெனியோடய ஹெட்செட் தான் அந்த ஒயர்லஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்துட்டு இன்னுமும் இன்னும் அது வந்து நான் வந்து அதை வந்துட்டு தண்ணியில் தெரியாமல் நனைச்சிருக்கேன் கீழே நிறையா வாட்டி போட்டிருக்கேன் அப்படி இருந்தும் அது வந்து இன்னும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அதிலருந்து எந்த பிரச்சினையும் வர்லை ஒரே ஒருவாட்டி பேட்ரி பிரச்சினை என்னமோ வந்தது அதுவும் இப்போதான் ரீசன்ட்டாக வந்தது அதுவும் அதுவும் வந்துட்டு இப்போ நான் வந்து கடையில் கொடுத்து ஒரு ஹண்ட்ரட் ரூபீஸ் நூறுரூபாயோ என்னமோ அதை நான் வந்து இப்போ மாற்றிட்டேன் அந்தமாதிரி நான் அதுக்கப்புறோம் இந்த ப்ராடக்டை பார்த்துட்டு நிறைய ப்ராடக்ஸ் நான் வந்து ஆன்லைனில் தான் ஆட்ரு பண்ணிகிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி இந்த ஹெட்ஃபோன் மாதிரியே ஆஃபரில் வந்துட்டு நிறைய ஃபோன்ஸ் போடுறாங்க ஆஃபரில் ஃபோன் விற்கிறாங்க அந்த ஃபோன்ஸெலாம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஆப்பிள் ஆப்பிள் ஐஃபோன் அதெலாம் வந்துட்டு கடையில் வாங்கினா ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் வரும் இதே ஃபிலிப்கார்ட் ஆஃபர்சேல்லைனா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் போன்ற விலைகளெலாம் நம்மளால வாங்க முடியுது நேரில் வாங்கும் விலைய விட இதில் வந்துட்டு விலை கம்மிதான் என்னதான் அதில் வந்துட்டு நல்லாவே கவனிச்சுக்குறாங்க சர்வீஸ் இருக்குது அப்புடின்னு சொன்னாலும் இதில் வந்து அந்த சர்வீஸெலாம் கொஞ்சம் கிடையாது தான் இருந்தாலும் விலை விலைய பா கம்பேர் பண்ணமுனால் இந்த விலை ரொம்ப சீப்பாக இருக்குது அந்த விலைய விட இது எவ்வளவோ பரவாயில்ல அதுவும் நல்லா ஒழைக்கிது நம்ப வந்துட்டு ஒவ்வொரு பொருளும் நம்ம கடைக்கு போனாலும் எல்லா பொருளையும் நம்ம செக் பண்ணி வாங்க முடியாது அந்த மாதிரி தான் இங்கே ஆன்லைன்லையும் நம்ப வாங்குகிறோம் வாங்கி அந்த ப்ராடக்ட் இப்போ வரைக்கும் நல்லாதான் எனக்கு வேலை செஞ்சுகிட்ருக்கு அதை வந்துட்டு எந்த தப்பும் பண்ண வேறு எதுவும் சொல்லமுடில்ல அவ்வளோதான்